ஆ சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் அப்பாயின்மென்ட்டு இந்த வாரம் ஃபுல்லாக இருக்குங்க உங்களுக்கு எப்போ அமௌண்ட் வந்து ஹேர் கட்டுக்கு தௌ தௌசண்ட் ருபீஸ் வருங்க இதுக்கு வந்து தௌசண்ட் ஹண்ட்ரடு ப்ளீச்சிங் பண்ண ஆமாங்க இல்லைங்க அப்படி பண்ண முடியாதுங்க நீங்கள் இதே வந்து ஈவினிங் தான் வரும் ஒரு சவன் ஓ கிளாக் எயிட் ஓ கிளாக் தான் வர முடியுங்க வந்து ஃபஸ்ட்டு ஹேரு கட் பண்ணிட்டு ரெண்டாவது நாள்தான் ப்ளீச்சிங் பண்ண முடியுங்க மேடம்

இல்லை மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் ஆ ம் பார்க்குறேங்க மேடம் அப்பாயின்மென்ட்டெல்லாம் பார்த்துட்டு இந்த வாரம் லாஸ்ட்டுக்குள்ள நான் உங்களை கூப்புடுறேங்க மேடம் சரிங்களா ஓகே சரிங்க மேடம் ஓகே ஓகே மேடம் ஓகே ம்